இப்போ ஒருத்தவைங்க வந்து புதுசாக ஓவியம் வரையிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கவனம் சிதறாத அவங்களோடைய பார்வை வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு பொருளை பார்க்குறாங்கன்னா அதை முழுசாக வந்து உள்வாங்கணும் உள்வாங்கினா மட்டும்தான் ஒரு ஓவியத்தை அழகாக வரைய முடியும் அவங்க வந்து எந்த கவன சிதறவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட்டு என்னுடைய ஆலோசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பெயிண்டிங்க பார்க்குறாங்க ஒரு பொருளை பார்த்து வரையிறாங்க ஒரு ஒரு மன் ஒரு உயிரினத்தை நேரில் பார்த்து வரையிறாங்க அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அவங்க வந்து உள்வாங்கணும் உள்வாங்கினா ஈஸியாக வரைய முடியும் இல்லை அது போவட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதை வரைய முடியாது அதனால் அவங்க கவனம் சிதறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஆலோசனையாக இருக்கும்